எங்கள் பகுதியில் மூட நம்பிக்கைகள்னு பார்த்தா நிறைய இருக்குது ஆனால் அதுலலாம் எனக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் கிடையாது நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு விளக்கு வந்து கீழே விழுந்துருச்சு அப்படின்னா அது ஒரு அபசகுனம் அப்படின்னு சொல்லுவாங்க வெள்ளிக்கிழமைல ஒரு கண்ணாடி உடஞ்சிருச்சி அப்படின்னா அது வீட்டுக்கு ஆகாது அப்படின்வாங்க அப்புறம் லேடிஸ் வந்து கையில் கழுத்துல அல்லது காதில் எந்த ஒரு நகைகளும் போடாமல் வந்துட்டால் அது வந்து வீட்டுக்கு ஆகாது அப்படின்வாங்க நம்ம வந்து வெளியே ஒரு வேலையாக கிளம்பி போயிட்டிருக்குறோம் அப்போ ஒரு பூனை அது பாட்டுக்கு ஒரு ஓரமாக போயிட்டிருக்கும் உடனே என்ன சொல்லுவாங்க பூனை குறுக்கே வந்துருச்சு நமக்கு சகுனமே சரியில்லை ஸோ நம்ம போகிற காரியம் நமக்கு நல்லபடியாக நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இன்னொன்று பார்த்திங்கன்னாக்கா இந்த கிராமப்பகுதிகலில் இன்னொரு பழக்கம் ஒன்று உண்டு என்ன பண்ணுவாங்க சரியானபடிக்கு ஒரு மழை நமக்கு கிடைக்கல அந்த வருஷத்தில் மழையினோட அளவு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தாக்கா உடனே என்ன பண்ணுவாங்க கழுதைக்கும் கழுதைக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க ரெண்டையும் பொண்ணு மாப்பிள்ள மாதிரி அலங்காரம் செஞ்சு சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லிவிட்டு பத்திரிக்கை அடித்து ஒரு நம்ம ஒரு மனிதர்களுக்கு எப்படி நம்ம கல்யாணம் ரெடி பண்ணுறோமோ அதே மாதிரி அந்த கழுதைகளுக்குக் கல்யாணம் செஞ்சு வைப்பாங்க அப்படி கல்யாணம் செஞ்சு வச்சாங்கன்னால் நமக்கு குறிப்பிட்டக் காலத்தில் ஒரு நல்ல ஒரு மழை கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு மூட நம்பிக்கையில் ஒன்றா நான் நினைக்கிறேன் நான்